ஸ்மார்ட் டிவி ஸ்மார்ட் டிவின்னு எடுத்துகிட்டீங்கன்னா இப்போ வந்து நிறைய பிராண்டில் நிறைய வித விதமான ஸ்மார்ட் டிவிலாம் விடுகிறாங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த முகநூல் இன்ஸ்டாகிராம் என்று சொல்லக்கூடிய சமூக வலைத்தளங்களில் கூட இப்போலாம் வந்து ரொம்ப கம்மியான அதாவது ரெண்டாயிரருவா மூவாயிரருவா நாலாயிரருவா அந்த பட்ஜெட்டுக்கே வந்து நாற்பத்தி நாலு இஞ்சி ஐம்பது இஞ்ச்சின்னு விற்கிறாங்க இந்த நாற்பத்தி நாலு இஞ்சி ஐம்பது இஞ்சி அதுலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா டிவியோட சைஸ் ஒரு ஒரு டிவிக்கும் ஒரு ஒரு சைஸ் இருக்கும் அவுங்க வீட்டோட ஹாலை பொறுத்து டிவி வாங்குவாங்க பெரிய ஹாலாக இருந்துச்சுன்னா ஒரு அறுபது இஞ்சி அந்த மாதிரி வாங்குவாங்க சின்ன ஹால் அந்தமாதிரி இருந்துச்சுன்னா ஒரு தர்ட்டி டூ டுவென்ட்டி ஃபோர் அந்த மாதிரி வாங்குவாங்க அது அந்த ஹாலோட அளவை பொருத்தது இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனா இதுலேயே வந்து இந்த டிவிலேயே வந்து ரெண்டு விதமான டிவி இருக்கு ஒன்று வந்து நார்மல் எல்ஈடி டிவி இன்னொன்னு வந்து ஸ்மார்ட் ஸ்மார்ட் டிவின்னு சொல்வாங்க ஸ்மார்ட் டிவின்னா நம்ம போன் மாதிரி ஆண்ட்ராய்டு அந்தமாதிரி ஒரு ஓஎஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் ஸ்மார்ட் டிவிக்கும் ஆண்ட்ராய்டு டிவிக்கும் ஒரு ஐயாயிருபா வித்தியாசம் வரும்னு நினைக்குறேன் எங்கள் வீட்டில் நாங்கள் ஸ்மார்ட் டிவி இப்போதான் வாங்கினோம் ஒரு ஆறு மாசம் ஆகுது அது ஆண்ட்ராய்டு பிளஸ் ஸ்மார்ட் டிவி அதில் என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா அதில் ஃபோர் கே வரைக்கும் எடுக்கும் அது நம்ம ஒரு ரிலாக்ஸ்சேஷன் அப்டிங்கிறதுக்காகதான் நம்ம டிவி பார்ப்போம் ஒரு பொழுது போக்கு அப்படின்னு தான் பார்ப்போம் இருந்தாலும் நம்ம தியேட்டர் அந்த மாதிரி போய் பாக்கிற ஃபீலை வந்து இது வீட்டுலயே வீட்டுலயே இருந்து பாக்கிற மாதிரி அது தியேட்டருக்கு நீங்கள் செலவு பண்ணித்தான் ஆகணும் ஒரு டிக்கெட் எடுக்கணும் அந்த மாதிரி செலவு பண்ணுவீங்க அந்த காசில் கொஞ்சமாவது இந்த மாதிரி எடுத்து வைச்சோம்னா நம்ம ஒரு நல்ல குவாலிட்டியில் இருக்கிற ஒரு டிவியை வாங்கிடலாம் இப்போ வந்து டிவியில் பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாம்சங் சாம்சங்கோட டிஸ்பிளே குவாலிட்டியை அடிச்சுக்கவே முடியாது ஈவன் அவங்க தான் வந்து ஃபோனுக்கும் சரி டிவி எல்லாத்துக்கும் அவங்க தான் வந்து அந்த டிஸ்பிளே அதாவது நம்ம பாக்கிற டிஸ்பிளேவை வந்து செஞ்சு தர்றது அவங்கதான் அதனால வந்து சாம்சங் ப்ராண்டில் வந்து டிவி வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நல்லா உழைக்கும் மிச்சபடி ஸ்மார்ட் டிவி ஒரு பொழுது போக்கு அம்சம்தான் நீங்கள் வந்து ஒரு பொழுது போக்குக்காக அந்த டிவியை யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தோடவும் நீங்கள் நார்மல் டிவி வாங்கிறத விட ஒரு ரெண்டாயிரவா போகுது மூவாயிருவா போகுது அப்படின்னு பார்க்காம ஸ்மார்ட் டிவி வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள் இன்னும் ஜாலியாகவே என்ஜாய் பண்ணலாம் இதில் இருக்கிற குறைகள் என்னனு கேட்டீங்கன்னா இது ஒரு ஆண்ட்ராய்டு டிவி நம்ம ஃபோன் மாதிரி தான் ஸ்மார்ட் டிவி எல்லாம் ஆண்ட்ராய்டு தான் நம்ம போன் மாதிரி தான் எப்படியும் ஒரு மூணு நான்கு வருடங்களில் சிறிய சிறிய பிரச்சனைகள் வரும் ஃபோனில் வர மாதிரியே வந்து அந்த லாக் அப்படின்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் பொறுமையாக இயங்கக்கூடியது வாங்கினப்போ இருந்த திறன் அடுத்த இரண்டு மூன்று வருடங்களில் இருக்காது முக்கியமான விஷயம் பிக்ச்சர் குவாலிட்டி அதாவது நம்ம அந்த நம்ம பார்க்க கூடிய அந்த ஸ்கிரீனோட தரம் கொஞ்சம் நாள் கழித்து கொறைஞ்சிடும் அது இந்த ஸ்மார்ட் டிவியில் தான் இந்த பிரச்சனைகள்லாம் வரும் நீங்கள் நார்மல் டிவியில் வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் வரும் ஆனால் அது வந்து இந்த அளவுக்கு இதாக ஆகாது டிவி கொஞ்சம் பொறுமையாக இருக்கிற நம்ம ஃபோன் மாதிரிதான் பொறுமையாக வேலை செய்கிற மாதிரி தோணும் இதெல்லாம் அதோட குறைகள் நிறைகள்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்து ஒரு குடும்பத்தோடு பாக்கிறீங்க அப்படின்னா சின்ன டிவியில் பார்த்துட்டு இருக்கிறதவிட அப்படி ஒரு பெரிய டிவியில் பார்த்திங்கன்னா எல்லோருக்கும் எல்லாரும் உட்காந்து பார்க்கலாம் வீட்டில் ஒரு அஞ்சு ஆறு பேருன்னா எல்லோரும் உட்காந்து பார்க்கலாம்